எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் ஆனால் தமிழும் ரொம்ப பிடிக்கும் இங்கிலிஷ்ஸும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு தமிழ் பிடிச்சாலும் எனக்கு இங்கிலிஷ் கத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் அது நான் போய்ட்டு இங்கிலிஷ் கத்துக்கலாம் நினச்சேன் ஆனால் என்னால் கற்றுக்க முடியலை ஏன்னா அந்த இங்கிலிஷ் எனக்கு வரமாட்டேகுது ஆனால் இதோடய நான் தமிழ் படிக்கணும் ஆசைப்பட்டேன் நான் தமிழும் நல்லா படிப்பேன் இங்கிலிஷ்ஸோட தமிழ்னா நல்லா பெட்டராகவே படிப்பேன் ஆனால் இப்போ இங்கிலிஷ் வந்து கற்றுருக்கேன் தமிழ் கொஞ்சம் இதெலாம் மறந்துருச்சு இங்கிலிஷ் கொஞ்சம் ஈஸியான மாதிரி எனக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ எனக்கு தமிழோட இங்கிலிஷ் ரொம்பவும் பிடிச்சிருக்கு தமிழ் ரொம்ப பேசுவேன் இங்கிலிஷ் ரொம்ப பேசணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது தமிழ் எனக்கு இப்போ அவ்வளோக்கு வர்றதில்லை ஆனால் இங்கிலிஷ் தான் எனக்கு வருதே ரொம்ப இங்கிலிஷ் படிக்ககுள்ள எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போ எனக்கு இங்கிலிஷ் படிக்கவே ரொம்ப சரளமாக ரொம்ப இதாக வருது ரொம்ப இதாகவும் படிப்பாங்களே இப்போ இங்கிலிஷ் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு